எனக்கு வந்து ஞாயித்துக்கிழமைனாலே வந்து ட்ராயிங் வரையறக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது குழந்தைகள்லாம் இருப்பாங்க வீட்டில் வந்து அதிக வேலை எல்லாம் இருக்கும் அதனால வந்து எனக்கு ஞாயித்துக்கிழமையில நான் வரையவே மாட்டேன் அதே வந்து இப்போ திங்கக்கிழமையா இருந்துச்சுன்னா அடுத்த நாள் குழந்தைகள எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு எனக்குன்னு ஒரு டைமை நான் எடுத்துக்குவேன் அந்த டைமிங்கில வந்து எனக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாமே நான் வரையிவேன் அதாவது எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் வந்து எனக்கு வரணும் வரையணுன்னு எனக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் நான் வரையணுன்னு நினப்பேன் அதுமாதிரி நான் வரைஞ்சிருவேன் அதுக்கு தகுந்த டைமிங்கை நானே எடுத்துக்குவேன்